எனக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பழைய சாதம் பிடிக்கறது சாப்புடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படினு பார்த்தீங்கன்னா நமக்கு வயிறுவலி அல்சர் நிறைய பிரச்சனை வருது பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் காலையில் நைட்டில் ஸ் தண்ணி ஊற்றி அதில் நம்ம சாப்புடறது ரொம்ப பிடிக்கும் அதில் நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுப்பில் சமைக்கிறது அந்த மண்பாண்டத்தில் வந்து சமைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் மண்பானையில் சமைத்த சாதத்தில் தண்ணி ஊற்றி காலையில் கொஞ்சமாக தயிர் ஊற்றி சின்ன வெங்காயம் கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டா நமக்கு வந்து வயிறு பிரச்சனையே வராது வயில வயிற்றுல இருக்கிற புண் அல்சர் ஹீட் எல்லாத்தையுமே நமக்கு குறச்சிரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிராமத்தில் போய் நிறைய பழம்லாம் வெளியில் வாங்கத் தேவையில்லை தோட்டத்தில் நாகப்பழம் கொய்யாப்பழம் எலுமிச்சம்பழம் இது எல்லாம் கிடைக்கும் இதை வச்சு நம்ப நிறைய ஜூஸ் போட்டு குடிக்கிறது எலுமிச்சம்பழம் வச்சு ஜூஸ் லெமன் சாதம் செய்யறது நாகப்பழம் அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய கிராமப்புறங்களில் சுரக்கா பீர்கங்கா இந்தமாதிரி தோட்டத்தில் விளைவிக்கிற பொருட்களை பயன்படுத்தி நம்ம வீட்டில் சமைத்து சாப்புடறது எல்லாமே நமக்கு ஆரோக்கியம் தான் அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்களை நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னாலே அது வந்து நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான ஒன்றுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது சுரக்கா பார்த்தீங்கன்னா வெய்யில் நாட்களில் அந்தமாதிரி டைமில் காய் காய்க்கும்போது நமக்கு அது நம்ம உடம்புக்கு வந்து குளுமையை கொடுக்கும் பூசணிக்காய் ஸோ அந்தமாதிரி பார்த்தீங்கன்னா பூசணிக்காலாம் இன்னும் ரொம்ப உடம்புக்கு நல்லது அதுமாதிரி மாங்காய் முருங்கக்காய் சீசன்லாம் மாங்காய் முருங்கக்காய் சாம்பார் சாப்புடறது இதெல்லாம் அந்தந்த சீசனில் கிடைக்கக் கூடிய பழங்களை காய்கறிகளை வச்சு நம்ம வீட்டில் சாப்புடறது நாகப்பழம் பார்த்தீங்கன்னா சுகருக்கு ரொம்ப நல்லது நாகப்பழம் சாப்புடறது இதுலாம் நம்ப வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ப பயன்படுத்தி சாப்புடறது நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் ஏன்னால் கடையில் போய் வாங்குனால் நிறைய கெமிக்கல் கலந்திருப்பாங்க அது நம்ம உடலை பாதிக்கும் எவ்ளோவுக்கு எவ்வளோ நம்ம வீட்டில் நம்ம பக்கத்தில் நம்ம தோட்டத்தில் கிராமப்புறங்களில் கிடைக்கக்கூடிய பழங்களை விவசாயம் மூலம் விவசாயிகள் மூலியமா கிடைக்கக்கூடிய பழங்களை நம்ம பயன்படுத்துறமோ நமக்கு அது உடலுக்கு அது ரொம்ப ஆரோக்கியமானது